இந்தியாவை ஊரில் இப்போ பார்த்தீங்கனா அதிகாரபூர்வமான மொழிகள்னு சொன்னால் முக்கால் வாசி ஹிந்தியைதான் எல்லாேருமே சொல்லுவோம் அதை தவிர்த்து வந்து இந்தியர்கள் அதிகமாக பேச கூடிய ஒரு மொழி என்னென்னா ஆங்கிலம் இருந்தாலும் நம் நாட்டில் வந்து இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலு வெவ்வேறு மொழிகளுமே நம்ம பேசுகிறோம் ஸோ அதில் தமிழ் கன்னடம் குஜராத்தி கொங்கனி தெலுங்கு ஸோ இந்த மாதிரி நிறைய மொழிகள் நம்ம நாட்டில் வந்து இருக்குது ஆனால் அந்தந்த ஸ்டேட்லேயோ இல்லாட்டி மாநிலத்துலேயோ மட்டுமே அது வந்து பேசிகிட்ருப்பாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சில இப்போ அஸ்ஸாம் சைடு நார்த் ஈஸ்ட்டு சைடு ஸ்டேட் எடுத்திங்கனால் அங்கேயுமே வந்து அவங்களுக்கான பிரத்யேக மொழிகள் அவங்க பாரம்பரியமாக பேசுகிற மொழிலதான் பேசிகிட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது பட் இந்த மொழிகளுக்கும் ஒரு முக்கியத்துவம் வந்து நம்ம இந்திய வரலாற்றில் உண்டு ஸோ இப்போ நம் நாட்டோடய ஒரு இது ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயமோ இல்லாட்டி ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு அட்வான்டேஜ் அப்படின் சொல்ல போனால் இந்த பன்மொழி தன்மை ஸோ நிறைய மக்கள் ஒன்று சேர்ந்து வெவ்வேறு பிராந்தியத்தில் சேர்ந்து அவங்களோட மொழிகளையுமே வந்து பரிமாற்றி கொண்டுகிட்டு அவங்க அவங்க வந்து அதை பேசுகிறாங்க இன்னும் பல மொழிகள் அழியாமையும் இருக்குது அதற்கான காரணம் என்னென்னா நம் நாட்டோடய டெமாக்ரசி சுதந்திரம் அப்படின்ற ஒரு விஷயம்தான் அதை வந்து டிசைட் பண்ணுது அதனால்தான் வந்து இப்போது பல மொழிகள் இதுதான் ஒரே ஒரு மொழின்ருந்துன்னா மற்ற மொழிகள் அழிவதற்கான சான்சஸ் அதாவது சாத்திய கூறு நிறைய இருக்கும் பட் இந்த ஒரு நம்ம நம்ம ஒரு ரிபப்லிக் ஆஃப் இந்தியா ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு விஷயத்துனால் பல மொழிகள் இன்னுமும் அழியாம அந்தந்த மாநிலத்துலேயோ இல்லை அந்தந்த மக்களிடையேவே பேசப்பட்டு வருகிறது ஸோ இது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம் இப்படியே இருக்கணும் நம் நாட்டில் பழங்காலத்துலேர்ந்து இருக்கிற எந்த மொழியும் எக்காரணத்தை கொண்டும் அழிஞ்சிறக்கூடாது ஏன்னால் மொழின்றது ஒரு பாரம்பரியம் ஸோ அதனால் வந்து இந்த பன்மொழி தன்மைங்றதே நம்ம நாட்டோடய ஒரு பெரிய அடையாளம் நான் சொல்ல விரும்புகிறேன்